இப்போவும் வந்து பார்த்தாக்கா பழங்காலத்து இது மாரி இன்னும் இந்த ஆடி சித்திரை இந்த இதுக்கெல்லாம் போறது எல்லாம் வந்து திருவிழாவுலாம் வந்துச்சின்னா பழங்காலத்து கதை மாதிரியே வந்து இன்னைக்கும் செய்யறாங்க மாறுபடாம அப்படியே அந்த இப்போ ஆடி பதினெட்டுனா வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சிவிட்டு கோயிலுக்கு போயிவிட்டு வந்து தேங்காய்லாம் சுட்றது வழக்கம் தை மாசன்னா மாடுகள் எல்லாம் கழுவி பொங்கல் வச்சி சிறப்பாக அந்த ம இந்து மத வழிபாடு இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அது இன்னும் அழியாம அப்படியே இருக்குது அது வந்து கிராமப்புறத்தில் ரொம்பவுமே நூற்றுக்கு நூறு இன்னும் நடந்துட் இருக்குது ஒரு கோயில் திருவிழா அப்படிங்கிறபோது ஒரு ஓரளவுக்கு பிரமாண்டமாக நடக்கும் பூ மிதிக்கிறது உறியடிக்கிறதெல்லாம் விளையாட்டுகள் பண்ணா பண்ட கால விளையாட்டுகள் எல்லாம் சிறப்பாக இன்னும் பசங்களாக வந்து விளையாட்றாங்க இன்னும் வயிசான அறுபது வயிசானாலும் அந்த விளையாட்டில் வீரமாக இருக்கறாங்க இன்னும்மே கல் தூக்கறது ஓட்டுறது ஓடியாறது மரம் ஏறுறது கயிறு ஏறுறது இந்த உறி எல்லாம் அடிப்பாங்க வழுக்கு மரம் ஏறுறது அதெல்லாம் கொஞ்சம் பண்டங்காலத்து விளையாட்டு அது இன்னும்மே நடக்குது அது கிராமப்புறங்களில் அதிகமாக நடக்குது டவுன்புறத்தில் கொஞ்சம் கம்மியாக நடக்குது நல்லா சிறப்பாக இருக்கு இப்போ இந்த இது இந்த ம இதுன்னு பார்த்தாக்கா சடங்கு அப்படின்னு பார்த்தாக்கா வந்து பிறவு பிள்ள பிறந்துச்சின்னா தீட்டு அப்படிம்பாங்க அது நம்ப ஒரு கோயில் குலத்துக்கு போ ஆறு ஏழு நாள் போகாம தண்ணி ஊற்றி இது பண்ணி சேர்த்துக்கிட்டு அது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயிசானத்துக்கு அப்புறம் பூப்டஞ்சி அதுக்கு உண்டான சீர் அத்தை மாமாவைலாம் கூப்பிட்டு முறப்படி அவங்களுக் சிண்ட செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சா அந்த சடங்குகள் இன்னும் நடக்குது டவுனாகட்டும் கிராமம் கிராமபுறத்தில் அதிகமாக நடக்குது அது அதை செய்யாம எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு கோயில் குலத்துக்கு போக மாட்டாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு காரி பெரிய காரியமாயிட்டா அந்த சடங்கு அது எல்லாம் வர வரைக்கு பார்த்து அந்த கோடி அது இதெல்லாம் போட்டு பூ மாலையெல்லாம் போட்டு மா கரெக்டாக மயானம் போய் அந்த சிறப்பு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் மூணா நாள் வந்து காரியம் கருப்பு சம்பிராதயமெல்லாம் பண்டுவாங்க அது இன்னுமும் கிராமப்புறத்தில் இன்னும் நடக்குது ப அன்னைக்குலாம் வந்து குழி தோண்டி நல்லா பொ புதச்சி மண்ணை போட்டு மூடியிர்ந்தாங்க இன்னிக்கு வந்து இந்த எரி அடுப்புன்னு சொல்லி டவுன் பக்கமெல்லாம் ஏ புதக்கிறக்கு இடம் இல்லாம அது வந்து இருக்குது அப்போ இது வந்து கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இந்த மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிற சாயம் இன்னும் நடக்குது சார்